எங்கள் ஊர் வந்து சிறுவைகுண்டம் இந்த சிறுவைகுண்டங்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேருந்தே பண்டைய காலத்துலேருந்தே பெரிய ஊர் ஆனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்படியான மருத்துவ வசதிகள் இல்லை அரசு ஆஸ்பத்திரியின்னு ஒன்றே ஒன்று இருக்குது அதில் என்னென்று பார்த்திங்கன்னா சிறுவைகுண்டங்கிறது ஒரு தொகுதி அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி அந்த தொகுதிக்கு உட்பட்ட அந்த அரசு மருத்துவமனையில் போதுமான வசதிகள் கிடையாது அதுக்குள்ளே டாக்டர்ஸ் நர்ஸு அந்த அளவுக்கும் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் அதிகமாக அந்த மருத்துவமனையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகப்பேறு மட்டும் தான் அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த ஆஸ்பத்திரியில மற்ற நோயாளி சம்பந்தப்பட்டது அதாவது என்ன சொல்லன்னா காய்ச்சல் இந்த மாதிரி சின்னச்சின்ன விஷயங்களுக்கு தான் அட்டெண்ட் பண்ணுறாங்க ஓரளவுக்கு அதிகமான நோயாளிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க திருநெல்வேலி அரசு ம மருத்துவமனைக்கு அனுப்பிடுறாங்க ஸோ வந்து என்ன நம்ம சிறுவைகுண்டம் தொகுதி பெரிய தொகுதி பழங்காலத்துலேயே பெரிய ஊர் இது வெள்ளக்காரங்கள் இருந்து ஆண்ட பூமி வேறு போதுமான மருத்துவமனை வசதி கிடையாது இன்னும் அந்த வசதியை பெருக்கி கொடுத்தா நல்லா இருக்கும் எங்கள் மக்களும் அதனால் பயனடஞ்சு நல்ல உடல் வாழ்வாதாரத்தையும் நல்ல மேலும் வளர்த்து கொள்ளுவார்கள் நன்றி